ஹலோ ஆ எக்ஸ் ஒய் ரிசார்ட்டா ஆ மேம் நாங்கள் திருவாரூர் டிஸ்ட்டிரிக்கில் இருந்து வர்றோம் டோட்டலாக ஒரு பத்து பேர் வந்திருக்கோம் எங்கள் ஃபேமிலி பக்கத்தில் இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு பத்து பேர் வந்திருக்கோம் இங்கே ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கா மேம் ஓகே மேம் எது நான் ஏசி ரூம்ஸா ஏசி ரூம்ஸ் இருக்கா மேம் எவ்வளோ சார்ஜ் வாங்குறீங்க ஓகே மேம் இப்போது ஒரே ரூமாக கொஞ்சம் ஒரு ஒரு வீடு மாதிரி வரும்ல ரூம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெசார்ட்டாக நமக்கு கிடைக்கும்ல அந்த மாதிரி எதுவும் ஆப்ஷன் இருக்கா ஓகே மேம் இது வந்து ரூம்ஸுக்கு மட்டுமா இல்லை ஃபுட் எல்லாமே இன்க்ளூடடா மேம் ஓ ஓகே மேம் ஓகே மேம் இப்போ ஓகே மேம் நாங்கள் ஒரு மூணு நாள் ப்ளான் பண்ணி வந்திருக்கோம் ஸோ இதில் எதுவும் டிஸ்கவுண்ட் இருக்கா மேம் ஓகே மேம் அப்போ எங்களுக்கு த்ரீ டேஸுக்கு ரூம் ரெசார்ட் வேணும் ஒரு வீடு மாதிரி எங்களுக்கு வேணும் அது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக் கொடுத்துருங்க இப்போ அட்வான்ஸ் எதுவும் பே பண்ணணுமா மேம் இல்லை ஃபுல் அமௌண்ட் இப்போவே பே பே பண்ணிடணுமா மேம் ஆ வைச்சிருக்கேன் மேம்

ஓகே மேம் இப்போது ஒரு நாளைக்கு த்ரீ தௌசணா இல்லை டோட்டல் அட்வான்ஸே த்ரீ தௌசண்ட் கொடுத்தா போதுமா மேம் மூணு நாளைக்கு சரி ஓகே மேம் அப்போ ஓகே மேம் நான் இந்த ஆர்டர் எடுத்துடுறேன் மேம்

ஓகே மேம் இப்போது உங்களோட ரெசார்ட்டில் வந்து கைடு யாராவது இருக்காங்களா மேம் எங்களை என்ன நாங்கள் அவ்வளோ துாரத்தில் இருந்து வந்திருக்கோம் இங்கே இப்போ தான் வந்திருக்கோம் வெளியில் அழைச்சிட்டு போய்ட்டு காட்டுறதுக்கு எங்களுக்கு கைடு இருக்காங்களா ஓகே மேம் கொஞ்சம் எல்லாம் பேசி ஃபுட்டில் இருந்து எல்லாமே நீங்களே எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிக் கொடுத்துட்டா நல்லா இருக்கும் அமௌண்ட் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம்